ஒரு ட்ராவல் போகணும் வண்டி புக் பண்ணுறேங்க கார் புக் பண்ணுறேன் அது பத்து ஒரு பத்துப்பேர் அழைச்சிட்டு ம் கொழந்தைகள்லாம் இருக்காங்க வண்டி சேஃப்டியாக இருக்கும்ங்களா ம் போகறதுக்கு நல்லா சௌகரியமா இருக்கும்ங்களா காசு இப்போ பணம் எவ்வளோங்க ஆ ஆ

ம் ரெண்டு நாள் தங்குறதுக்கு இது வரும்ங்களா ம் எத்தனை நாள் ரெண்டு நாள் தங்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பாக்குறது ஆ சரி சரிங்க ம்

சரி ம் ம் சரி நாளைக்கு வரலாம்ங்க ம் ம் ம் ம் சரி ம் ம் சரிங்க ம் ம் ஆ எங்கேருந்து ஆ நாங்கள் ம் நாங்கள் அம்மாபாளையம் பிரிவுங்க அங்கேருந்து போகணும் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுங்க ம் ராமேஸ்வரத்தை ம் ராமேஸ்வரம் போகணும்ங்க அங்கே எல்லாம் சுற்றிப்பா

ம் சரி சரி சரிங்க சேஃப்டியாக எப்படியோ கொண்டுப்போய் எல்லாம் ரெண்டு நாள் சுற்றிக்காட்டிட்டு சேஃப்டியாக கொண்டு வந்து இறக்குனீங்க ஆ ம் ஆ ஆ ம் ஆ சரிங்க அதான் சரி இப்படி நல்லா கொண்டு வந்தால் வண்டி எல்லாம் நல்லா இருக்குது அதனால் நாங்கள் அடுத்த தடவையும் இன்னும் அஞ்சாறு பேர்த்த கூப்பிட்டு பரவாயில்ல இந்த வண்டிக்காரர் நல்லா கூட்டிட்டு போய் சேஃப்டியாக கொண்டு வந்து விட்டுர்றாங்க அதனால் நாங்கள் கூப்பிர்றோம் அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம் ஏதாவது ஒன்று செய்யதான் உங்கள் உங்களுக்கு ம் ம் ஆ

சரி பணமெல்லாம் எவ்வளோங்க ம் சரி ம் சரி அது எது பணம் அதான் எவ்வளவுன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் இருந்தால் ரெண்டு நாளுனா ஒரு நாள் சேத்து அதை இதையும் செஞ்சுட்டு பல இடங்கள் இருக்குது எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுத்து பொறுமையாக சேஃப்டியாக கொண்டு வந்திங்கன்னா போதும் ஆ சரிங்க ம் ஆ சரிங்க ஏற்பாடு ஆ ஆ சரி

சரி சரி ஆ ஆ சரி ஆ சரிங்க வைச்சிடுங்க ம்